ஹலோ குமாருங்களா திருச்செந்தூர் போகணும் ஒரு சுமோ கிடைக்குமா ஒரு பத்து பதினஞ்சு பேர் போ போகிறமாதிரி இருக்குது திருச்செந்தூர் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் போய் திரும்பி வரணும் என்ன ரேட் ஆகும் எவ்வளவு பதினஞ்சுங்களா சரி சரி நாங்கள் எப்படியும் ஒரு இருபது பேருக்கிட்ட வருவோம் ஆ இருபது பேர் ஆகும் அந்தமாதிரி எதாவது கொஞ்சம் வண்டி இருக்கா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்